என்னோட வில்லேஜ் எடுத்துகிட்டோம் அப்படினா எல்லாமே கிடைக்கும் அப்படின்தான் சொல்லி சொல்லணும் மளிகை பொருள் எடுத்துகிட்டோம் அப்படினா எல்லா விதமான மளிகை பொருளுமே இங்கே கிடைக்கும் ஸோ வந்து அதனால் எந்த ஒரு இஸ்யூம் வராது பேரம் பேசுவது அப்படின்கிறதுலாம் கிடையாது இங்கே எல்லாேருமே வந்து ரொம்ப நல்லாவே பழகுவாங்க எல்லா விஷயத்துலயுமே நம்புவாங்க ஸோ அவங்க கிட்டே நம்ம பேரம் பேசணும் அப்படிங்குற அவசியமெலாம் கிடையாது நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவசரத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் தேங்காய் சட்னி அரைக்கிறோம் பொட்டுக்கடலையெலாம் இல்லை அப்படினா நாங்கள் போய் கடையில் வந்து சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அர்ஜன்ட்டாக வேணும் அப்படினா கூட அவங்க வந்து ஆ சரி அப்படினு சொல்லிவிட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா காசு இருக்கிறப்போ கொடுத்துக்கலாம் இங்கே பக்கத்திலே வந்து இங்கே ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்க அவங்களோட கடை கொஞ்சம் தூரம்தான் பட் அவங்க வீடு வந்து பக்கத்திலயே இருக்குது ஸோ கடைக்கு தேவையான சாமானெலாம் அவங்க வீட்டிலே இருக்கும் நாங்கள் அவங்க வீட்டிலே கூட காசு கொடுத்துலாம் வாங்கிப்போம் அவர்களும் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கடைக்குதான் போகணுன்ற அவசியம் கிடையாது இன்னோரு ஒரு விஷயம் என்ன அப்படினா இப்போ மிளகா இல்லை அப்படினா இங்கே நாங்கள் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப தூரம் போய்தான் வாங்கிற மாதிரி வரும் அந்த கடைக்கு போயிட்டு ஸோ அதனால் வந்து என்னென்னா மிளகா இல்லை அப்படினா அர்ஜன்டுக்கு பக்கத்துக்கு வீட்டில் கூட கேட்போம் அதுவும் தருவாங்க ஸோ மல்லிகை பொருள் சாமான் ஃப்ரூட்ஸு பழங்களாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸில் இந்த எல்லாமே இருக்கட்டும் நிறைய எல்லாமே வந்து ஊரில் ஒரு அத்தியாவசியத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் அதனால் அதில் எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது பேரம் பேசுவது அப்படிங்குறது கிடையாது கேட்குற விலைக்கு கொடுத்துருவோம் அதுவும் இல்லாமல் பேரம் பேசுகிற அளவுக்கு அவர்களும் விலை சொல்ல மாட்டாங்க இப்போ தெரிஞ்சவங்களாக இருக்கிறோம் எல்லாேரும் ஒரே மாதிரிதான் பழகுவாங்க எல்லாேரும் அவங்க அவங்க சொந்தகாரங்க அப்படிங்குற மாதிரிதான் பழகுவாங்க ஸோ வந்து பேரம் பேசுகிற அளவுக்கெலாம் விற்க மாட்டாங்க நாங்கள் கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கினோம் அப்படினா கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து குறைச்சிதான் எங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால எங்களுக்கு பிரச்சின இல்லை